பள்ளிகள் வந்து மாணவர்களுக்கு எப்படி கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்கிறத்துக்கு சொல்லித்தராங்க அப்படினா அதுக்காகவே தனியாக ஒரு பிரிவு ஒதுக்கி ஒரு பீரியட் ஒதுக்கி அதுக்கான அதுக்காக தனியாக ஒரு ஆசிரியர்கள் நி ஆசிரியர்கள் நியமித்து அந்த மாதிரி வந்து அவங்க சொல்லி தராங்க அது எப்படி கலை கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் உருவாக்கிறது அந்த உருவாக்கின பொருட்களை வச்சு எப்படி நம்ம பயன் அடைகிறது அதை வந்து எப்படி வீட்டில் அலங்கார பொருளாக மாற்றுறது இந்த மாதிரி எல்லாமே சொல்லி தராங்க அதே மாதிரி நம்ம எல்லோருமே வந்து குழந்தை பருவத்தில் மழைக்காலங்களில் காகித கப்பல் செஞ்சு விளையாடுகிறது வெயில் காலம் அந்த காற்று அடிக்கின்ற நேரத்தில வந்து பட்டம் செஞ்சு விளையாடுது அந்த மாதிரி எல்லோருமே குழந்தை பருவத்தை தாண்டி தான் வந்திருப்போம் எந்த ஒரு குழந்தை பருவத்திலுமே யாருமே வந்து காகித கப்பல் செய்யாமலோ பட்டம் செஞ்சு விளையாடாமலோ யாருமே கடந்து வந்து இருக்கற முடியாது எல்லோருமே அந்த குழந்தை பருவத்தை வந்து நல்ல அனுபவித்து ரசித்து எல்லோரு விளையாடிட்டு தான் வந்து இருப்போம் அதில் வந்து பொம்மை செய்கிறதும் அந்த மாதிரி கப்பல் செய்கிறதும் அதெலாம் அதில் ஒரு சதோஷம் இருக்கும் அதில் ஒரு மனநிறைவு இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு விளையாடுகிறது நம்ம வீட்டில் அலங்கார பொருளாக வைக்கிறது அதில் ஒரு நிம்மதியும் நிறைவும் இருக்கும் குழந்தை பருவத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தை தனமாக தான் எல்லா கைவினை பொருள்களும் ஓவியங்களும் அந்த மாதிரி இருக்கும் குழந்தை தனமாக நம்ம செய்கிறதையும் வந்து நம்ம குடும்பத்தினர்களும் நம்மளோடய உறவினர்களும் அதை அதை பாராட்டி பாராட்டி அப்ரிசேட் பண்ணும் போது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஆர்வம் கிடைக்கும் இன்னும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்தது தான் என்னோடய அனுபவங்கள் என்னோடய ஆர்வமும் அந்த அனுபவமும் அந்த மாதிரி வந்தது தான் நம்பர்களும் உறவினர்களும் குடும்பத்தினர்களும் என்ன உற்சாகபடுத்தி என்ன அப்ரிசேட் பண்ணத காரணத்தினால மட்டும் தான் அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடிச்சுது கலை பொருள்கள் கைவினை பொருள்களெலாம் நான் வீட்டில் செஞ்சு அலங்காரபடுத்தும் போதும் என்னோடய குடும்பத்தினர்கள் வந்து அவ்வளோ பாராட்டுவாங்க உற்சாக படுத்துவாங்க அது அதுதான் நம்மளோடய அடுத்த அடுத்த அடுத்த ஒரு படிய தொடுறத்துக்காண ஊக்குவிப்பாக இருக்கும் நம்மளுக்கு